ஹலோ அய்யங்கார் பேக்கரியா சார் எனக்கு ஒரு கேக்கு ஆர்ட்ரு பண்ணணும் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் உங்கள்ட்ட இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது ம்

பனானா கேக்ஸ் இருக்கா ஓ ஓகே சார் எனக்கு ரெட் வெல்வெட் கேக் வேணும் பட் அதோட ஷேப் வந்துவிட்டு எனக்கு டோரா ஷேப்பில் போட்டுத் தர முடியுமா எனக்கு இந்த வீக் எண்டில் வேணும் சார் ட்வெண்ட்டி த்ரீ வேணும் ஆ ஓகே சார் என்றைக்கு அன்றைக்கு வந்து எடுத்துக்கலாமா சார் இல்லை ஒன் டே பிஃபோராக எடுத்துக்கணுமா சார் என்ன ரேஞ்ச் வருது சார் ஆ ஃபை கேஜி வேணும் சார் ஆ ஆமாம் டூ ஹண்ட்ரட் அன் ஃபிஃப்ட்டியா சார் நாங்கள் இப்போது ஃபைவ் கேஜி ஆர்ட்ரு பண்றோங்கிறத்துக்காக அதுக்கான டிஸ்கௌண்ட் ப்ரைஸ் எதுவும் கிடையாதா ம் எவ்வளோ சார் வரும் டிஸ்கௌண்ட்டோடு ஆ ஓகே சார் நீங்கள் ஆர்ட்ரு எடுத்துக்கங்க சார் நாங்கள் அன்றைக்கு வந்துவிட்டு காலைல வாங்கிக்கிறோம் ஆ ஓகே சார் சார் அதை அப்போது எழுத வேண்டிய டேட்டுலாம் கொஞ்சம் சொல்லிடவா சார் ஓகே சார் டுவெண்ட்டி த்ரீ சவன் டேட் போட்டுக்கங்க ஓகே சார் நேம் கவினேஷ் ராம்னு போட்டுக்கங்க சார் ஆ எய்த் பேர்த்டே ம் தேங்க்யூ சார் ம் இல்லை ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் வைச்சிருங்க சார் அப்புறம் அந்த பார்ட்டி பாப் இருந்தால் அதுவும் சேர்த்து கொடுத்து விட்டுருங்க சார் எங்களுக்கு ஆ ஓகே சார் ம் தேங்க்யூ சார்